ம் சொல்லுங்கள் மேடம் ஓகே சார் ஓகே சார் ஓகே மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு எங்கே மேடம் போகணும்

ஓகே ஓகே ஓகே மேடம் புக் பண்ணிடலாம் மேடம் என்ன டேட்டில் மேடம் போகிறிங்க ஆமாம் ஓகே மேடம் நான் வெயிட் பண்ணுங்கல் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேடம் அந்த டேட்டில் இருக்கான்னு ஆமாம் ஓகே மேடம் டிக்கெட் இருக்குது மேடம் ரெண்டு டிக்கெட்டா மேடம் ஓகே மேடம் ஏசியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிப்டி மேடம் நான் ஏசினால் நார்மல் கோச்னால் உங்களுக்கு டூ எயிட்டி மேடம் ஓகே மேடம் புக் பண்ணிடலாம் மேடம் ஆ அப்பர் பெர்த் நார்மலில் போடலாமா எப்படி மேடம் உங்களுக்கு சரி மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு போடலாம் ரெண்டு டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஃபிப்டி ரூபீஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் மேடம் உங்களுக்கு ரெண்டு டிக்கெட்டுக்கும் ஹண்ட்ரடு ரூபீஸ் மேடம்

இல்லை மேடம் உள்ளேயே கேன்டீன் ரன் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து அங்கேயே ஃபுட்லாம் ப்ரோவைடு பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணி சாப்பிடற மாட்டம் இருக்கும் மேடம் அப்படி அந்த ஃபுட் உங்களுக்கு செட் ஆகலைனா நீங்கள் வந்து வீட்டிலயே எதுவும் சமைச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் மேடம்

ஆ ஓகே மேடம் ட்ரெயின் பெயரா மேடம் பல்லவன் எக்ஸ்பிரஸ் மேடம் ம்ம் ஆமாம் மேடம் என்ன மேடம் புரியலை நீங்கள் பேசுவது ம் ஆமாம் மேடம் ஆமாம் ஆமாம் ஆமாம் மேடம் ஓகே மேடம் மேடம் இது வந்து மார்னிங் ட்ரெயின் மேடம் உங்களுக்கு இங்கே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து காரைக்குடிலேருந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து புதுக்கோட்டையில் ஏறுகிறேன்னு சொல்லியிருக்கிங்க அதனால உங்களுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து புதுக்கோட்டைக்கு ரீச் ஆகும் நீங்கள் அங்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுங்க மேடம் அங்கேயிருந்து நீங்கள் கரெக்ட்டாக போயிடலாம் மேடம் உங்களுக்கு வந்து ஆ ஆ உங்களுக்கு வந்து டூ கிலோ மீட்டர் இருக்கும் மேடம் இப்போது வந்து நீங்கள் கேப் புக் பண்ணி போகலாம் இல்லாட்டி நீங்கள் எதுவும் லோக்கல் ஆட்டோ ஏதும் ரெடி பண்ணி போகலாம் மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்